சர்ஃபிங்குக்கு தேவையான கோர் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கணுன்னா யோகா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நான் வந்து அதை யோகா பயிற்சியை வந்து ரொம்ப பரிந்துரைக்கிறேன் ஏன்னால் அப்போ தான் வந்து நம்ம மு அந்த யோகா பயிற்சி பண்ணுறப்ப நம்பளோடய மூச்சுகள் மூச்சு விட்றது மூச்சு இலுக்கறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீராக இருக்கும் அந்த பயிற்சிலாம் எடுத்தால் மட்டும்தான் நம்ம ரொம்ப நேரம் நீந்தவும் முடியும் சர்ஃபிங்க்கு வந்துகிட்டு இது யோகா பயிற்சிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் நான் இதை பரிந்துரைக்கிறேன்